சார் இது பேசெல்லாம் ரெடி பண்ணியிருக்குங்க சார் ஆ இன்னும் கம்பி கட்ட நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்குறாங்க அது முடிச்சதும் இது ஜல்லி மணல்லான் இப்போதான் வந்துயிருக்கு ஆ இல்லை பூஜைலான் முடிஞ்சாச்சு நாளைக்கு கம்மி கட்ட ஆரம்பிச்சோனா ஸ்டார்ட் பண்ணுறது இப்போதைக்கு ஒரு ஆயிரம் கல்லு மட்டும் வந்துயிருக்கு பேஸ் முடிச்சிவிட்டு போட்றதுக்கு மட்டும் ஆயிரம் கல்லு மட்டும் இறக்கிருக்குறேன் அது முடிச்சதுக்கப்புறோம் பார்க்கும் மீதி அதுல இறக்குறன் சார் பேஸ் வந்து இப்போ ஏழடி போயிருக்கு சார் ஆமாம் சார் ரூப் ஒரு ஃபோர் டேஸ் ஆவும் சார் ஆ ஸ்சிலாப் போட்டு ஒரு நாள் காயனும் அது காஞ்சதும் அடுத்த அடுத்த நாள்லந்து ரூப்க்கு மரத்தை எடுத்துவிடுவோம் அதுக்கப்புறோம் ஒரு த்ரீ டேஸில் ரூஃபு போட்டோங்கன்னா சென்ட்ரிங் அடிச்சி கம்பி கட்ட ஒரு ப ஒன் வீக்காயிடும் சார் முதல்ல வந்துரங்க சார் வேறு எதுவும் இஸ்யூ இல்லை எதுவும் இல்லைல்ல சார் ஆ அதுலான் இருக்கு சார் ஆ ஓகே சார் ஆ வேறு எதுவும் இல்லைங் சார் ஒர்க்கெல்லாம் கரெட்டாகதான் போயிட்டுருக்கு சார் எந்த பிரச்சனையும் இல்லை சார் ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் சாப்பிடிங்ளா சார் ஆ சாப்பிட்டன் சார் ஓகே சார் பாய் சார்